டே தம்பி வாயா வாயா நல்லா இருக்கியா வாழ்க எங்கே ரொம்ப நாளாக ஆளை காணும் விவசாயம்லாம் பண்ணுறீங்களா இல்லையா சரி சரி என்ன விஷயம் இப்போ என்ன பண்ணப் போகறீங்க மிளகாயா சரி சரி நம்மக்கிட்ட ம எவ்வளோ ஏக்கர்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க சரி சரி எத்தனை எவ்வளோ கிலோ வேணும் மிளகா வித சரி சரி பரவாயில்ல போட்டு விடுங்க இப்போ நம்மக்கிட்ட மொளகாயை பார்த்துக்கிட்டிங்கனா ஒரு மூணு வெரைட்டி இருக்குயா ஒன்று நம்ம இங்கேயே நம்ம ஊர்லயே விளையுறது இல்லையா நாட்டு ரகம் அந்த வித ஒன்று இருக்கு ரெண்டாவது காஷ்மீர் வித சில்லி அதை சொல்லுறாங்க இல்லையா காஷ்மீர் சில்லி மிளகா வித இருக்கு மூணாவது ஆ அது வந்து அதுக்கு கொஞ்சம் மண்ணு கொஞ்சம் நம்ம பதப்படுத்தி வச்சு வெப்பம் அதிகம் இல்லாமல் கொஞ்சம் அடிக்கடி ஈரப்பதமாக வச்சிட்ருந்தா காஷ்மீரு ஓரளவுக்கு வரும் ஆனால் வில கூட காஷ்மீரு ஆமாம் இப்போ நீங்கள் நாட்டு வித எடுத்துகிட்டனா ஒரு கிலோ வந்து இரநூத்தம்பதுருவா வருது இதே வந்து காஷ்மீர் மிளகா எடுத்துகிட்டோன்னா நானூறுரூவா வரும் ஒரு கிலோ இடையில நம்ம இந்த ஆந்திரா மிளகா அப்படிலாம் இருக்கு ஆந்திரா மிளகா வந்து முந்நூறுரூவா வரும் கிலோ வழக்கமாக வந்து இப்போ நம்ம மண்ணுக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படினா அந்த நாட்டு ரகமும் இந்த கார மிளகாயும் ஆந்திரா கார மிளகாயும் போடுறது வழக்கம் அவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படினா இப்போ ஒரு பத்து கிலோ வந்து நம்ம நாட்டு ரகம் வித எடுத்துக்கலாம் அதை வந்து ஒரு ஒன்று ஒன்றுலேர்ந்து ஒன்னேகால் ஒன்றை ஏக்கருக் கூட போட்ரு ஒரு ஒரு அஞ்சு கிலோ வந்து இந்த ஆந்திரா கார மிளகா வித எடுத்துக்கிட்டு ஒரு அரை ஏக்கருக்கு அதை போட்ரு மிச்சம் இந்த இந்த இந்த குண்டு மிளகானு சொல்லுவாங்க தெரியுமா அந்த வித இருக்கு அதை ஒரு கால் ஏக்கரு போட்டுவிடு ஏன்னா நம்ம ஒன்றுத்தையே பார்த்தோம் அப்படினா ஒரு சில செடி வரும் ஒரு சில செடி வந்து வர்றதுல இதுவாக இருக்கும் அதனால் பரவாயில்லை இந்த மூணு ரகத்தியும் போட்டுக்கிட்டோம் அப்படினா ஒன்றுத்துல ஒன்று எப்படியாவது நமக்கு வந்து அது வந்து பேலன்ஸ் ஆயிரும் ஆமாம் ஆமாம் நம்ம ஒன்றுத்தியே வரலையே வரலையேனு உக்காந்து இருக்கறதுக்கு இப்போ இதை கலந்து போட்டோம் அப்படினா இதில் கை கொடுக்கலனாலும் அது வந்துரும் அந்த மாதிரி எதா நமக்கு அது வந்து இதுவாயிடும் சரி சரி நான் விசாரிச்சு வைக்கிறேன் விசாரிச்சு வச்சு சொல்லுறேன் நேரில் வரம்போது அது சொல்லுறேன் பார்த்து எடுத்துகிட்டு போ ஆ சரிப்பா ஓகேப்பா